ஹலோ ஹலோ ஸ்விகியா ஆ அண்ணா நான் ஒரு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி பீட்ஸா ஆர்டர் போட்டிருந்தேங்ண்ணா இப்போ நான் ரொம்ப அவசரமாக வெளியே கிளம்பிட்டேன் அதனால் எனக்கு அந்த டெலிவரி வந்து நான் ரத்து பண்ணிவிட்டேன் ஓகேங்கண்ணா எனக்கு வந்து பணத்தை திருப்பி கொடுத்துருவீங்களா என்னண்ணா பணம் கொடுக்க மாட்டேன்னு சொல்றீங்க எனக்கு அந்தப் பொருள் இப்போ வேணாம் நான் வந்து ரொம்ப அவசரமாக நான் வெளியே கிளம்பிட்டேன் இப்போ என்னால் இருந்து அந்தப் பொருளை வாங்க முடியாதுங்ண்ணா எனக்கு அந்த ஆடர் வேண்டாம் நான் வந்து ரத்து பண்ணிவிட்டேன் அப்படிங்களா என்னால் இருந்து இப்போ வாங்க முடியாதுங்ண்ணா எனக்கு கண்டிப்பாக அமௌண்ட்டு வேணும் எனக்கு ஆர்டர் வேண்டாங்கண்ணா ஆ டெலிவரி வந்து ரத்து பண்ணிவிட்டேங்ண்ணா ஓகேங்கண்ணா இப்போ எத்தனை நாளில் பணம் வந்து எனக்கு திரும்பி திருப்ப வரும் நான் வந்து என்னோடய ஜிபே நம்பர் சொல்றேங்கண்ணா என்னோடய ஆடர் எண் வந்துட்டு முப்பத்தி நாலு நாற்பத்தி ஒன்போதுங்ண்ணா ஓகே பணம் எப்பங்கண்ணா எனக்கு கைக்கு வரும் என்னங்கண்ணா மூணு நாள் ஆகும்னு சொல்கிறீங்க ஓகேங்கண்ணா

எனக்கு வந்து அமௌண்ட் ரிட்டன் பண்ணிடுங்க நான் வந்து என்னோட ஜிபே நம்பர் தரேன் ஆடர் நம்பர் நான் சொல்லிட்டேங்கண்ணா எனக்கு பேமெண்ட் வந்து ரெண்டு நாளில் ஓகேங்கண்ணா ரெண்டு நாளில் செண்ட் செண்ட் பண்ணிடுங்க ஓகேங்கண்ணா என்னோடய நம்பர் வந்துட்டு எழுபத்தி மூணு நாற்பத்தி நாலு முப்பத்தி ஒன்போது நாற்பத்தி ரெண்டு எழுவத்தி நாலுங்கண்ணா இது வந்து ஜிபே நம்பருங்கண்ணா ஆ ஓகேங்கண்ணா இல்லைங்கண்ணா எனக்கு ஆடர் வேண்டாம் ஓகே ரொம்ப தேங்க்ஸ்ங்கண்ணா ஆ ரொம்ப நன்றிங்கண்ணா